ஹலோ சார் கஸ்டமர் கேர் தானா சார் இந்த பான் கார்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏகப்பட்ட பிரச்சின இருக்குது அதில் கொஞ்சம் சின்ன சிக்கல் கொஞ்சம் இருக்குது சார் ஃப்ரெண்டு தான் பார்த்து எல்லாம் பண்ணாப்புலே பாஸ்வேர்டு என்ன போட்டான்னு தெரியலை அது என்ன சார் பண்ணலாம் இப்போ புது கார்டு போடணுமா இல்லை பழைய கார்டேயே சரி பண்ணிக்கலாமா இல்லை ப புதுசு நேரில் வந்து யார்கிட்ட கேட்கறது இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அவ்வளோவா படிக்கலை படிச்சுருந்தா எதாவது தெரியும் படிக்கல ஆனால் ஒன்றும் புரியலை எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ஒன்றும் தெரியல சார் எனக்கு